வணக்கம் பக்ரீத் நேற்று எங்களுக்கு பண்டிகை நேற்று நல்லா சிறப்பாக போச்சு நேற்று எல்லாமே பக்ரீத் பண்டிகை அதில் வந்து நாம் முஸ்லீம்ஸாக இருந்துட்டு ஒரு பக்ரீத்ன்னாலே குருபானி கொடுக்குறது தான் ஆடு வெட்டி குருபானி கொடுக்கறது தான் இப்போது ஒரு வீட்டுக்கு எடுத்துக்கிட்டோங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு ஆடு வந்து வெட்டி குருபானி கொடுக்குறோம் அந்த குருபானியில் வந்து மூணு பங்காக போ பிரிக்கிறோம் அந்த மூணு பங்கு என்னென்னன்னால் ஒரு பங்கு வந்து ஏழைங்களுக்கு கொடுக்குறது ஒரு பங்கு வந்து வீட்டுக்கு எடுத்துக்கிறது இன்னொரு பங்கு வந்து சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறது இந்த மாதிரி கொடுத்து எ நாங்கள் மட்டும் பக்ரீத் கொ பக்ரீத் பண்டிகை ஆடு வெட்டி குருபானி கொடுத்து கொண்டாடாமல் ஏழைங்களும் ஏழைங்களுக்குக்குள்ளும் ஏழைங்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் வீட்டுக்கும் எல்லோருக்கும் பங்களித்து கொடுத்து பங்கை வந்து கொடுத்து அவங்களும் சாப்பிட்டுட்டு நல்லபடியாக இந்த பண்டி பக்ரீத் பண்டிகையை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுக்குறோம்